தற்போது எனக்கு பிடிச்ச ஆன்மீக ஆசிரியர் அப்படின்னு பார்த்திங்கனா நான் ஒரு ஆசிரியராக யாரையும் பார்க்கலைங்க ஆன்மீகத்தை பொருத்த வரைக்கும் எனக்கு என்னென்னா முதல்ல கடவுள் வழிப்பாடு அதுக்கு அப்புறம் கடவுளை போற்றுபவர்கள் அனைவருமே ஆசிரியர்களாக நான் எடுத்துக்கிறேங்க அதாவது இப்போ மனிதர்களில் தேவர்களாக வாழ்ந்தவங்களாக இருக்காங்கங்க அந்த மாதிரி இருக்கிறவங்கள பார்க்கும்போதோ இல்லை அவங்களோட ஆன்மீக கருத்துக்களை பார்க்கும்போதோ எனக்கு வந்து நல்லாயிருக்கும் ஒரு கடவுளோட அனுக்கிரகம் பெற்றவர்கள் கடவுளை வந்து துதிச்சவங்க அப்படிங்கிறதுனால நான் வந்து பர்டிகுலராக ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒருத்தர் வந்து இவர்தான் என்னோட ஆன்மிக ஆசிரியர் அப்படின்னு சொல்கிற மாதிரியான குறுகிய மனப்பான்மையே நான் இல்லைங்க என்னை பொருத்த வரைக்கும் கடவுளை வழிபடுகிறவங்க அத்தனை பேரும் ஆசிரியர்களாக நான் நினைக்கிறேன் இப் இப்போ பார்த்திங்கனா சாய் பாபா சீரடி சாய் பாபா அவரை பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப நம்பிக்கை அவரோட நல்ல தொண்டு மக்களுக்கு அவர் செஞ்ச தொண்டு கடவுள் மேலே அவர் கொண்ட பக்தி இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும்ங்க ஸோ அவரையும் அவரையும் நான் வணங்குவேன் அதேப்போல ராகவேந்திரா அவரை பார்த்திங்கனா அவர் அவரை பற்றின வரலாறு அவர் வந்து கடவுள் தொண்டு என்ன செஞ்சார் மக்கள் தொண்டு என்ன செஞ்சார் அதையும் நான் பார்ப்பேங்க அதேப்போல நிறையா சொல்லலாங்க நம்ம வள்ளலார் ஜோதி நுட்பமானவர்ன்னு சொல்வாங்க அவரோட வரலாறு அவர் வந்து க எல்லாருமே கடவுள் மேலே பக்தியையும் அவங்க கடவுள் மேலே கொண்ட பக்தியினால் அவங்க வந்து மக் மனிதர்களுக்கு அவங்க காட்டுன அன்பு பரிவு அவங்க போதித்த ஞான வழிகள் இது எல்லாத்தையுமே நான் படிப்பேன் ஸோ அப்படி அதனால் குறிப்பிட்டு வந்து எனக்கு இவர்தான் பிடிக்கும் அப்படின்னு சொ நான் எடுத்துக்கிறதே இல்லை எல்லாம் ஆன்மீகத்தை சேர்ந்த குருமார்களும் கடவுள் கிட்ட எப்படி போகிறது கடவுளை நாம எப்படி புரிஞ்சிக்கிறது ஆன்மீக வழியில் நாம எப்படி செல்கிறதுங்குறத ஒரே மாதிரியான நோக்கத்தில் தான் சொல்லியிருக்காங்க யாருமே பிரிச்சு சொல்லலைங்க அதனால நான் அதை சரியான முறையில் புரிஞ்சிகிட்டு இருக்கிறதுனால எனக்கு தனிப்பட்ட முறையில் இவர் மேலே ஈர்ப்பு எனக்கு இவர்தான் எனக்கு பிடித்த ஆன்மீக ஆசிரியர் அப்படின்னு நான் எடுத்துக்கிறதே இல்லைங்க இன்னைக்கு ஒரு குழந்தை சரியான முறையில் வாழ்ந்து கடவுளை துதிச்சு இருக்குதுன்னா அந்த குழந்தையே என்ன பொருத்தவரைக்கும் ஆசிரியர் தான் அதனால ஆன்மீகத்தை யாரெல்லாம் வாழ்க்கையோட சேர்த்து பார்க்குறாங்க ஆன்மீகத்தை தனியாகவும் வாழ்க்கையே தனியாகவும் வாழாமல் ஆன்மீகங்குறதே சத்தியம் அப்படிங்கிறது உண்மை அப்படிங்கிறதுதான் என்ன பொருத்தவரைக்கும் ஆன்மீகம் யாருக்கும் ஒரு பாதிப்பு ஏற்படுத்தாதது தான் ஆன்மீகம் அதை வாழ்கையில் வாழ்கை முறையில் யார் ஒருத்தர் கடைபிடிக்கிறாங்களோ அவங்க எல்லாமே ஆன்மீக ஆசிரியர்கள் தான் எனக்கு அதை பொருத்தவரைக்கும் எனக்கு ஆன்மீகத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் அது வாழ்க்கையில் யாருலாம் கடைபிடிக்கிறாங்க யாருலாம் அடுத்தவங்களுக்கு தீங்கு செய்யாம இருக்காங்களோ அவங்க எல்லாரையுமே நான் ஆன்மீக ஆசிரியர்களாக தான் பார்க்குறேன் நானும் என்னோட வாழ்க்கையில ஆன்மீகத்தை நம்புறேன் ஆன்மீகத்தை கடைபிடிக்கிறேன் என்னா என்ன சுற்றி இருக்கிற எனது குடும்பம் நான் தொழில் வேலை செய்கிற இடத்தில் இருக்கிறவங்க எனது சமூக மக்கள் எல்லாருக்குமே எனக்கு எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பெல்லாம் ஆன்மீகத்தை பற்றி சொல்கிறதும் உண்டு ஆன்மீக வழியில் எப்படி நம்ம நடந்துக்கணுங்கிறத நான் வாழ்ந்து காட்டிட்டு இருக்கேன் அதனால் எனக்கு ஆன்மீகத்திலையும் நம்பிக்கை உண்டு நான் ஆன்மீகத்தை எல்லாருக்கும் எப்படி நம்ம கடைபிடிக்கணும்னு வாழ்ந்து காட்டிட்டு இருக்கேங்க அதனால் ஆன்மீகத்தை கடைப்பிடிச்சு வாழ்கிறவங்க எல்லாருமே ஆன்மீக ஆசிரியர்கள் தான் அப்படிங்கிறது என்னோடய என்ணம் எனது பெற்றவங்களும் நான் படித்த கல்வியும் இந்த சமூகமும் தான் ஆன்மீகம்னால் என்னங்கிறத எனக்கு கற்று கொடுத்துச்சு அதனால் அது திருப்பி அதுக்கு நான் கொடுத்துட்டு இருக்கேங்க